எனக்கு வந்து மோஸ்ட்லி எங்கே போக பிடிக்கும்னா எனக்கு வந்து டெம்பிள் போக பிடிக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு மயிலம் கோயில் போகலாம் ரொம்ப பிடிக்கும் அங் போனோன்னால் மனது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நம்ப எவ்வளோ எவ்வளோ மனக்கஷ்டம் இருந்தாலுமே ஒரு டெம்பிளுக்கு போனோன்னால் அதுவும் ஃபேமிலியோட போனோன்னால் உட்காந்து பேசிக்கிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு அங்கே வந்து அங்கே இருக்கிற ப்லேஸ்லலாம் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்க அங்கே வந்து குளம்லாம் இருக்கும்ல அங்கே போயிட்டு ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு மீனுக்கு வந்து இந்த பொரிலாம் போட்டுக்கிட்டு ஃபேமிலியோட உட்காந்து ஜாலியாக மனதுவிட்டு பேசிவிட்டு வரலாம் மோஸ்ட்லி எனக்கு டெம்பிள் போகிறது ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட்டு டூர் வந்து இந்த ஜில்லுனு இருக்க ப்லேஸுக்கு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எக்ஸாம்பிள் இந்த ஊட்டி கொடைக்கானல் அங்கேலாம் போனோன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் ரொம்ப டிராவல் பண்ணி போகணுன்னா ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி ரொம்ப லாங்கா இருக்க இடத்துக்கு ஃபேமிலியோட ஜாலியாக போகணும் ஜாலியாக ஒரு டூர் போகணும் எப்பவுமே போகணுன்னு ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவேன் ரொம்ப விரும்புவேன் அது மாதிரி கேரளா சைடுலாம் போகணும்னு ரொம்ப ஆசை அங்கே எப்படி கல்ச்சர்லாம் எப்படி இருக்குது எப்படி ஃபாலோ பண்றாங்க எப்படி பண்றாங்கன்றது அது வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு ஆர்வமாக இருக்கும் எனக்கு மோஸ்ட்லி நான் அத் அதுக்கு தான் போகணும்னு ஆசைப்படுவேன் இது தான் நான் போக நினச்ச ப்லேஸ் எல்லாமே இது தான்